இப்போ பார்த்திங்கனா நான் ரெயின் கோட் ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது ஒரு நாலு நாள்ல வந்துச்சு சரி நல்லா இருக்குது ரேட் பரவாயில்லை மீடியமாக போட்டிருக்காங்களேனு பார்த்துட்டு ஃபோட்டோஸ்ஸ பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நாலு நாள் கழிச்சு வருது பார்த்தா குவாலிட்டியே சுத்தமாக சரி இல்லை அந்த ஜிப் எல்லாம் ஸ்டிச்சிங் சரியில்லாமல் இருந்திச்சு என்னடா இப்படி ஆர்டர் பண்ணிட்டோமே பிடிக்கவே இல்லை எனக்கு என்ன பண்றதுனு பார்த்தேன் அதுக்கப்புறம் என் மனைவிக்கிட்ட சொல்லிட்டு இது நல்லாலப்பா இதை ஆர்டர் பண்ணேன் வில விலையெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் இல்லை ரொம்ப ஹையாகவும் இல்லைன்ட்டு பார்த்து சரி ஒரு கம்பெனி பிராண்ட் மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணேன் சொன்னேன் சரி பரவாயில்லைங்க இது இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ரிட்டன் பண்ணிட்டேன் ரிட்டன் அனுப்பிவிட்டேன் சரின்ட்டு அவங்களும் ரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க சரின்ட்டு ஒன் வீக் கழிச்சு அந்த அமௌண்ட் ஏறிடுச்சு அதுலேயிருந்து நான் முடிவு பண்ணேன் இன்னமே நான் ஆன்லைன்லே ஆர்டர் பண்ண கூடாதுனு இதே நம்ம ஒரு கடைக்கு போய் நம்ப பார்த்துருந்தோம்னா அதை பார்த்து செக் பண்ணி கரெக்டான சைஸ் கம்பெனி பிராண்ட்டா என்னன்ட்டு பார்த்து வாங்கிருக்கலாம் அதனால் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண கூடாதுன்ட்டு அப்போது முடிவு பண்னேன் அதுக்கப்புறம் நான் ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு நல்ல பிராண்ட்டடாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்துச்சு ரெயின் கோட் அதை வாங்கிட்டேன் அதனால இந்த இதை அவாய்ட் பண்ணிட்டு இன்னமே நம்ம எதாக இருந்தாலும் கடையில போனோம்னால் போய் பார்த்து குவாலிட்டியாக வாங்கலாம் சரி இல்லைனாலும் வேற கடையில போய் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும் அதனால நான் இன்னமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண கூடாதுனு ஒரு முடிவு எடுத்துவிட்டேன்